குட் ஈவினிங் மேம் மேம் வாட்டரு சப்ளேஸ் ஆஃபீஸ் தான மேம் ஓகே மேம் நீங்கள் பைப்லைன் இழுத்து விட்டீங்க எங்களுக்கு தண்ணியே சரியாக வரல வரதில்ல மேம் கோவிலாச்சேரி மேம் கோவிலாச்சேரி பாரதி நகர் மேம் மேம் சரியா உங்கள் நீங்கள் பண்ணத்துலேருந்து நீங்கள் எப்போது பைப்லைன் போட்டிங்களோ அப்போயிலேருந்து தண்ணியே வரதில்ல மேம் நீங்கள் எப்போ போட்டிங்களோ அப்போயிலேருந்து இங்கே தண்ணி வரதில்ல மேம் கொஞ்சம் ப்ராபராக பண்ணுங்க எது பண்ணிணாலும் வரல மேம் தண்ணி வரதில்ல நான் என்ன பொய்யா சொல்கிறேன் ஓகே மேம் கொஞ்சம் பார்த்து ஒழுங்காக பண்ணி கொடுங்க நாங்கள் எங்களால் சரியா ஆஃபீஸ் போக முடியல குழந்தைங்க ஸ்கூல் போக முடியல அதை நீங்கள் தான் பண்ணனும் தண்ணி இல்லாமல் நாங்கள் போய் தெருவில் போயி அலைஞ்சிக்கிட்டு நின்னோம்னா நாங்கள் எப்போது ஏ வேலைக்கிலாம் போகிறது சொல்லுங்கள் இன்ஃபார்ம் பல தடவை ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிருக்கோம் நீங்கள் எடுக்கலைனா யாரு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஆ நான் என்ன மேம் பண்ணுறது நான் நிறையா தடவை நீங்கள் போட்டதுலேருந்து நானும் கால் பண்ணிக்கிட்ருக்கேன் ட்ரை பண்ணுறேன் எடுக்க மாட்டிங்கிறீங்க நாங்க போய் பக்கத்தில் பக்கத்து ஸ்ட்ரீடில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கிளம்புறதுக்காடி அங்கே போய் ஆஃபீஸில் நாங்கள் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது மேம் நீங்கள் ஒரு டைம்மிங் செட் பண்ணிக்கிட்டிங்கனு வச்சிக்கங்களேன் எங்களுக்கு அந்த நேரத்துக்கு நீங்கள் அந்த தண்ணி போட்டுவிட்டா போதும் ஒரு ஆ மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் போட்டு விடுங்க ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் போட்டுவுட்டிங்கனா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போய் இன்னொரு இடத்துல போய் தண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கும்ல ஓகே மேம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருங்க கொஞ்சம் சீக்கிரமும் பண்ணிடுங்க